தெய்வம்ங்கிறது ஒவ்வொரு கிராமத்துலேயும் நிறைய விதமான தெய்வம் சாமி ஆண் தெய்வம் பெண் தெய்வம்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டு தனிதனியாகவே இருக்குது இதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டால் அவங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக குல தெய்வம்ங்கிறது ஒன்று இருக்கும் குல தெய்வம்ங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து அவங்க அவங்க ஊர் எல்லையிலயே இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அதை வழிப்படுறது ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரியும் சிலருக்கு சாமி இருக்கும் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களோடய குலதெய்வம் வந்து எங்கள் ஊருகுள்ளயே தான் இருக்குது அந்த குலதெய்வத்தை வந்து நாங்கள் வெள்ளிக்கெழமையில கன்ஃபார்மாக வெள்ளிக்கெழமைக்கிலாம் போய்ட்டு நாங்கள் வழிப்பாடு அதுக்கு செய்துட்டு இருக்கிறது எப்போயுமே வழக்கோம் கோவிலுக்குங்கிறது நம்ம போய் வழிப்பாடு கடவுளை வந்து வேண்டுறதுங்கிறது நம்மளோட கஷ்ட சூழ்நிலைக்கி மன ஆறுதலுக்காக தான் அதிக பேர் சாமியை நம்ம வணங்கிற ஒரு காரணமே அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து குலதெய்வம்ங்கிறது கண்டிப்பாக நம்ம வணங்கணும் குலதெய்வம்ங்கிறதுக்கு நம்ம போய்ட்டு ஒரு விளக்கு வச்சுட்டு வந்தாலும் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த சாமியை பார்த்துட்டு வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சுட்டு இருக்கிறது இன்றைய காலக்கட்டத்துலேயும் எல்லார் மக்களும் நினச்சுட்டு இருக்கற ஒரு விஷயம் தான் இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் இப்போ எங்களுக்கு வந்து குலதெய்வம்ங்கிறது க மாசி பெரியசாமி தான் எங்களோடய குலதெய்வம் அது வந்து குதிரகார சாமி தான் எல்லா எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் மேக்ஸிமம் மாசி பெரியசாமி கருப்புசாமி சங்கிலி கருப்பு நொண்டி கருப்பு இந்த மாதிரி கருப்பு எல்லா கருப்பு வகையும் சேர்ந்தது தான் எங்களோடய குலதெய்வம் குலதெய்வ வழிப்பாடுங்கறது நம்ம குலதெய்வத்துக்கு போய் நம்ம செய்கிற ஒரு வழிப்பாடுங்கறது நம்ம வந்து மனது கஷ்டம்னு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சாமிக்கினு நம்ம செய்கிற ஒரு சில வழிமுறைகள் இருக்குது நம்ம கையில் என்னன்ன எடுத்துட்டு போய்ட்டு அந்த சாமிக்கு பண்ணணும் அப்படிங்கறது நம்ம கோவிலுக்குன்னு போவோம் தேங்காய் வாழைப்பலம் பத்தி சூடம் சாம்பிராணி எண்ணெய் இதெல்லாம் எடுத்துட்டு போகிறது தான் பழக்கம் இப்போ அங்கே எடுத்துக்கிட்டால் ஒரு ஒன்பது கன்னிமார்கள் சாமியும் அது ஒரு ஒரு அறையில் ஒன்பது கன்னிமார்கள் சாமி இருப்பாங்க அதாவது கன்னிமாருங்கங்கறது நம்ம பெண்கள் ஆண்களை விட நம்ம பெண்கள் அதிகமாக அந்த க அந்த கன்னிமார்களை வந்து வணங்க வணங்கவேண்டிய எடம் அந்த எடம் இப்போ அந்த குலதெய்வ வழிப்பாடு நான் போகும் போது நான் என்றைக்குமே நான் போய்ட்டு சாமியை கும்பிட்டனா எங்கள் சாமியை கும்பிட்டு லாஸ்ட்டு என்ட்டு வரும் போது அந்த ஒன்பது கன்னிமார்கள் தலைலேயும் நல்லெண்ணய் கோவிலுக்கு நல்லெண்ணய் எடுத்துட்டு போவேன் அந்த நல்லெண்ணெயை த அந்த சாமிங்க தலையில் எல்லா தலைலேயும் ஒரு ஒரு சொட்டுங்னாது ஊற்றாம இருக்க மாட்டேன் ஊற்றிட்டு அந்த அந்த வந்து ஒரு ஒன்பது வளையம் சுற்றி வந்துட்டு தான் நான் வருவேன் என்றைக்குமே நான் வந்து சாமி கும்பிட்டன்னா அதை பண்ணாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அந்த கோவிலில் வந்து நம்ம ரெண்டாவது நம்ம கொ நம்ம கொழந்தைங்களுக்கு முடி எடுக்கிறது காது குத்து பண்றதுன்னால் இது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக அவங்க அவங்க குலதெய்வத்துக்கு தான் வழிப்பாடு செய்வாங்க மற்ற சாமிக்கிங்கிறது நம்ம வேண்டிக்கிட்டு போய் பண்ணலாம் தப்பு கிடையாது நான் திருப்பதிக்கு வேண்டி இருந்தேன் பழனியில வேண்டி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரத்துக்கு மாரியம்மனுக்கு மொட்டை அடிக்கிறதாக வேண்டி இருந்தேன்னு சொல்லிட்டு போய் செய்யலாம் பட் ஆனால் இதையும் தாண்டி நம்ம கிடா வெட்டு பூஜைன்னு வச்சு பண்ணுறது அவங்க அவங்க குலதெய்வம் வழிப்பாடு முறைக்கு தான் செய்வாங்க எல்லா ஊர்லேயும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நடக்குது வேறு வேறு ஊரில் எதுவும் மாற்றுக்கருத்தாக நடந்தால் அது எனக்கு தெரியாது ஆனால் நடக்காது அது தான் வழிமுற பட்டு அந்த மாதிரி பண்ணும் போது கிடாவெட்டு பூஜைங்கம் போது எல்லா கோவில்லேயும் அந்த மாதிரி அவங்க அவங்க குலதெய்வ வழிப்பாட்டுன்னு பண்ணும் போது அவங்க அவங்க பசங்களுக்கு பண்ணும் போது அந்த கிடாவெட்டு பூஜை கிடாவோட ஆடோடு எடுத்துட்டு போய்ட்டு அந்த சாமி உத்தரவு கொடுத்து உத்த கெ உத்தரவு கொடுத்து தான் அந்த கிடாவே வெட்டுவாங்க அது வந்து எல் அந்த அந்த குலதெய்வத்தில் நடக்கும் போது அந்த பூசாரிங்களுக்கு அந்த நடத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை பற்றி ரெண்டாவது வீட்டு பக்கத்துலேயே வந்து மாரியம்மன் கோவில் கண்டிப்பாக வீட்டு பக்கத்துக்காண்டி மாரியம்மன் கோவில் இருக்குது அந்த மாரியம்மன் கோவில் இருக்குனாக்க ஆடி மாதம் முழுதும் நாங்கள் வந்து ப அந்த இடத்துல பந்தல் போட்டு ஆடி மாதம் மாதம் மாதம் மாதம் அமாவாசைக்கே வந்து கலெக்ஷனை காசு கலெக்ஷன் பண்ணிக்குவாங்க குழு மக்களுக்கிட்டயே நாங்கள் கலெக்ஷன் பண்ணி அந்த கோயிலில் கண்டிப்பாக பொங்கல் வழிப்பாடு இந்த மாதிரி வச்சு சாமிக்கு என்னனென்ன பண்ணணுமோ அது அந்த அதுக்கேற்ற தேவையை கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் வரோம் நார்மல் டைம்லேயும் இப்போது பொங் பொங்கலை முன்னிட்டு கூட எடுத்துக்கிட்டால் பொங்கலுக்கு முன்னாடி நாங்கள் குழுமக்களுக்கிட்டயே வந்து காசு எதாவது வசூல் பண்ணி வாங்கிட்டு அந்த சாமிக்கு தேவையான சாமான் பொங்கல் கொண்டாடுறதுக்கு மாவு இடிக்கிறதுக்கு சுண்டல் பயிறு என்னன்ன சாமான் வாங்கணுமோ இதெல்லாம் அனைத்தும் நாங்கள் எப்போவுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த கோயிலுக்கு அதுதான் மகமாயிங்கறது பக்கத்தில் மாரியம்மனுங்கிறது அது ஒரு பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வத்துக்கு நம்ம நம்மள மாதிரி அதுவும் ஒரு பெண் தான் என்னன்ன அதுக்கு நம்ப என்ன நம்ம பயன்படுத்துகிறமோ நம்ம பூ மஞ்சள் குங்குமம் பொட்டு என்னன்ன நம்ம யூஸ் பண்றோமோ து துணிலேருந்து கூட எடுத்துக்கிட்டால் அதுக்கு தேவையான ஒரு பட்டு துணி அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்